ஹோம் தியேட்டர் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை நான் எல்லாக்கடைக்கும் போய் பார்த்தேன் போனேன் வந்தேன் எனக்கு ஒன்றும் திருப்தியாக ஒன்றும் படலை திடிர்னு ஒரு ஆன்லைனில் பார்த்தேன் அந்த ப்ராடக்ட் ஒன்று நல்லா இருந்தது டிசைனும் சூப்பராக அருமையாக இருந்துச்சு வெலை பார்த்தனாக்கா நாங்கள் வெளியில் பார்த்து விசாரித்தத விட இது கொஞ்சம் நல்லா கம்பர்டபுலாக ஒரு நல்லா அருமையா இருந்துச்சு சரி போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டேன் நல்லா இருந்துச்சு வீட்டில் வா வச்சுருக்கேன் தியேட்டர நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி ரூமில் வச்சிருக்கேன் சும்மா கணீர்ன்னு கணீர்ன்னு சவுண்ட் வந்துச்சு சும்மா அழகாக தியேட்டரில் இருக்க படம் பார்க்குற மாரி சவுண்ட் கேட்குற மாரி நல்லா அருமையான இதாக இருக்குது கொடுத்த ரேட்டும் கம்மியாக இருக்குது பொருளும் நல்ல ஒர்த்தான நல்ல பொருளாக இருக்குது பரவாயில்ல அப்படி வாங்க அப்படி வாங்கினதுனால அது நல்லபடியாக அது எனக்கு இந்த ஹோம் தியேட்டர் இது நல்லபடியாக நல்லா வேல செய்யுது நல்லா இருக்குது என்ன இதுநாள் வரைக்கும் நான் எல்லாமே நிறையா வெளியில் போய் கடையில் போய் பார்த்து பார்த்துதான் வாங்குவேன் பட் இந்தவாட்டி தான் என்ன பண்ணேன் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் பரவாயில்ல கொடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தபுலு நல்ல சவுண்ட் நல்ல நல்ல கிணீர் கிணீர்ங்குது டெக் அழகாகவும் இருக்குது நல்லா ஃபினிஷிங் வச்சு அழகாக வச்சு யாரும் வீட்லேருந்து வீட்டுக்கு வந்து பாத்தாங்கனாக்க இது என்னது புதுசாக இருக்கே அப்படின்னு இது வரையும் கேட்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சுமா பரவாயில்ல